விவசாயிங்களோடய தற்கொலையை தவிர்க்கிறதுக்கு சில ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா மாநில அளவில் வந்து பொதுவாக தற்கொலைக்குனே ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அது பத்து எழுபத்தி ஏழு இது எந்த விதமான தற்கொலையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் பொதுவாக விவசாயிகள் வந்து எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அதாவது அவங்க இப்போது விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அவங்க போடுற முதலீடு வந்து அவங்களால எடுக்க முடிகிறதில்ல பத்தாயரருபா வந்து செலவு பண்றாங்க அப்படின்னா அந்த பத்தாயரருபாய வந்து அந்த அந்த வயலில் இருந்து அவங்களால முழுசாக எடுக்க முடியாது அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து கடன் வாங்கிதான் விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்படியே கடன் வாங்கி வாங்கி வந்து அவங்களோட இதை வந்து ரொம்ப மனது வந்து மனமொடைஞ்சி அந்த கடனை கட்ட முடியாமல் தற்கொலையை வந்து முயற்சி பண்ணுவாங்க இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுனால் அவங்களோட குடும்பம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும் அவங்களோட குழந்தைங்களோட படிப்பு மனைவியோடய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படும் வந்து இந்த விவசாயம் பண் பண்ணிதான் வந்து அவங்க குடும்பம் வந்து இது பண்ணியிருப்பாங்க வேறே எந்த வேலைக்கும் போபோக முடியாது வேறே வேலைக்கு அவங்களால போக மனதும் வராது ஏன்னா விவசாயம் பண்றவங்க வந்து கடைசி வரைக்கும் விவசாயந்தான் தன்னோட வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி அதை நம்பிதான் வந்து அவங்க வாழ்வாங்க ஏன்னா நமக்கு சோறு போடுற மண் அதை விட்டுட்டு நம்மளால் வெளியே போக முடியாது ஸோ அதனால் அவங்க வந்து விவசாயத்ததான் விரும்புவாங்க இதனால் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப பெரிய துன்பத்துக்கு ஆளாகுவாங்க